எங்கள் பகுதியில் நிறைய சுற்றுலா தளங்கள் இருக்கிறது குறிப்பாக சொல்லணுனா நம்ம கடற்கரை சாலை அதற்கு பின்பு குழந்தைகள் விளையாட்டு பூங்கா அறிஞ்ச அறிவியல் பூங்கா அறிஞர் அண்ணா அறிவியல் பூங்கா இது போன்ற நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறது இங்கே பார்த்திங்கனா குழந்தைகள் செல்லக்கூடிய அருங்காட்சிகள் ரயில் அருங்காட்சிகள் க இருக்கு அதற்கப்பறம் பார்த்திங்கனா அண்ட் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களுடைய அருங்காட்சியகம் இருக்கு அதற்கப்பறம் பெரியார் திடல் பெரியாரோடைய அருங்காட்சியகம் இருக்கு சிறுவர் விளையாடக்கூடிய நிறைய பூங்காக்கள் அருங்காட்சியங்கள் நிறைய இருக்கிறது சென்னையில் பார்த்திங்கனா எங்கள் பகுதியில் வந்து அறிவியல் அறிவியல் உலகம் அப்படின்ற அருங்காட்சியங்கள் இருக்கு அப்புறம் நிறைய விளையாட்டுத்திடல்கள் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இப்போ ஒரு எம்ஜிஎம் இருக்கட்டும் ஒரு அது அது எல்லாமே பார்த்திங்கனா ஒரு விளையாட்டுத்திடல்கள் அதிகம் நிறைந்த ஒரு இடம் குறிப்பாக சொல்லணும்னா கடற்கரை சாலையில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே அமைந்துள்ள அந்த அணையா விளக்கு அதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு வித்யாசத்தை காக்கும் ஒரு வித்யாசத்தை காணும் போது நமக்கு வந்து அது ரொம்ப மிகவும் அழகா இருக்கும் அந்த அருங்காட்சியகம் சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்காக்கள் நிறைய இருக்கிறது குழந்தைகள் சுற்றுலா கூட்டுகிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா சிறுப்பிள்ளைகள் விளையாடக்கூடிய நிறைய விளையாட்டு அருங்காட்சிகள் இருக்கு சுற்றுலாத்தலங்கள் பார்த்திங்கனா விஜிபி விஜிபி அந்த சுற்றுலாத்தலம் இருக்கு எம்ஜிஎம் அந்த சுற்றுலாத்தலம் இருக்கு அதற்கப்பறம் ராணி ராணி அவர்களுடைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கு இத மாரி நிறையா சுற்றுலாத்தலங்கள் எங்கள் பகுதியில் அமைந்துள்ளது சிறுப்பிள்ளைகள் அதிகமாக விளையாடக்கூடிய அநேக வந்து விளையாட்டுத்திடல்கள் நிறைய இருக்கிறது எங்கள் எங்கள் பகுதியில் பார்த்திங்கனா எங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு செல்லுறதுக்கு எங்களுக்கு மிக அருகாமையில் தான் இருக்கிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குழந்தைகள் சுற்றுலா செல்லும்போது பார்த்திங்கனா ஒரு மன நிறைவோட வருவாங்க ஏன்னு சொன்னால் நம்ம சுற்றுப்பயணம் போகும்போது பொம்பளைங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அது சுற்றுலாத்தலங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இன்னும் அதிகப்படியான மகிழ்ச்சிகள் இருக்கும் அறிவியல் பூங்காக்கள் கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து அறிவியல் ஞானங்கள் நிறைய தெரிஞ்சிக்கொள்ள அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு அருங்காட்சியகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அதை பற்றி உதாரணங்கள் நிறையா நம்ம காண்பிக்கும் போது பிள்ளைங்களுக்கு அந்த அதை பற்றின ஒரு திறன்கள் கிடைக்குது அநேக இடங்களில் பார்த்திங்கனா நிறைய பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு அறிவியல் சார்ந்த சம்மந்தப்பட்டது தன்னுடைய செயல்பாட்டிற்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா அந்த குழந்தைங்களுக்கு அதிகமாக கிடைக்குது எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கனா சிறுவர் விளையாடக்கூடிய விளையாட்டுத்தடங்கள் நிறைய இருக்கிறது அது நிறைய நிறைய உள்ளன ஒரு சின்ன சின்ன சின்ன தண்ணியில் விளையாடக்கூடிய விளையாட்டுலருந்து சறுக்கு விளையாட்டுலருந்து அவர்கள் ஆடக்கூடிய அந்த ஊஞ்சல் விளையாட்டில் இருந்து எல்லா எல்லாவற்றும் உள்ளது எங்கள் சுற்றுலாத்தலங்கள் வந்து எங்கள் பகுதிக்கு ரொம்ப பேர் சிறந்ததாக இருக்கிறதுனு நாங்கள் கருதுறோம் இதனால